இங்கே இருக்கக்கூடிய மீனவர் ஜாதி அந்த குழு அதைப் பற்றின குறிப்பிட்டு எனக்கு அதைப் பற்றின எதுவும் தெரியலை ஆனால் வந்து நான் எப்படி அந்த ஒரு சமூகத்தில் வந்து அவர்களோட ஒன்றா இருக்கேன் அப்படினா நான் வந்து இவங்கக்கூட எப்பயுமே வந்து நாங்கள் எல்லாேரும் வந்து நீங்கள் அந்த ஜாதி நாங்கள் அந்த ஜாதி அப்படினு வந்து வேற்றுமை பார்த்து யாரும் பழகவும் இல்லை பெரியவர்களுக்குள்ளையும் சின்னப் பிள்ளைங்களும் அப்படிதான் எல்லா பிள்ளைங்களும் ஒன்றாதான் விளாடுவாங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஜாதி வெறியை நாங்கள் சொல்லிக் கொடுத்து நாங்கள் வளர்க்கல ஏன்னால் நம்மளோடைய சமூகத்தில் பார்த்துருக்கோம் நீ அந்த ஜாதி முந்தைய காலத்தில் நம்ம பார்க்குறத விட இப்போ வந்து அந்த ஜாதிங்றது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றது வந்து என்னுடைய கருத்து நான் வந்து என் பிள்ளைங்களை வந்து எல்லாேரோடையுமே நான் சேர்ந்து ஒன்றாதான் பழக விடுவேன் அவங்க வந்து எப்படின்னா அவங்களோட சமூகத்தில் அந்த மீனவர் அவர்களுக்குனு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும் அப்பெலாம் வந்து அவங்க சமைச்சி இது பண்ணி அந்த கடல் தெய்வத்துக்கு வந்து நன்றி சொல்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் இவங்களோட ஒன்றா வாழ்றப்போ எனக்கு இப்போ அவங்க வீட்லெலாம் வந்து இப்போ நான் ஏதாவது ஒன்று சமைக்கிறேன்னால் சமைத்தேன்னா அவர்களுக்கு கொடுப்பேன் அவங்க வந்து இப்போ மீன் எல்லாம் வந்து அவங்கக் கிட்டே எப்பவுமே வந்து நல்லா வந்து ஃபிரெஷ்ஷாக இருக்கும் அவங்க அடிக்கடி எனக்கு மீன் கொழம்பு வச்சு கொடுப்பாங்க அதுவும் என் பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க எங்கள் பக்கத்துக்கு வீட்டில் அவர்களும் அந்த மாதிரி தான் மீனவர் ஜாதிதான் அவங்க வைக்கிற மீன் கொழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் நானும் நல்லா தான் எல்லாமே பண்ணுவேன் ஆனால் அவங்க வைக்கிற அந்த ஒரு மணமும் அந்த ஒரு இதுவும் அது வந்து என்னென்னால் நமக்கு வந்து நம்மளுக்குலாம் வந்து ஐஸ்சில்தான் வச்சு தான் மீனெலாம் கிடைக்கும் ஆனால் அவங்க வந்து எப்படின்னா நல்லா வந்து ஃபிரெஷ்ஷாக இருக்கிற மீனாக வாங்கி அப்பயே அன்றைக்கே இது பண்ணி அன்னைக்கே சமைப்பாங்க அதனால அந்த கொழம்போட ருசி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த மீனெலாம் கொண்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க அது எல்லாத்தையுமே நான் சமைக்கவும் செய்வேன்